யுஎஃப்ஓ பற்றி கேள்விபட்டிருக்கேன் நேர்ல பார்த்ததில்லை டிவியில பார்த்துருக்கேன் புக்ஸ்ல பார்த்துருக்கேன் நியூஸ் பேப்பர்லலாம் படிச்சிருக்கேன் இது நேர்ல பார்த்ததில்லை இதுக்கு தமிழ்ல அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத பரவுக்கும் பொருள் என்று சொல்லுவாங்கள் க்ரை கிரகங்கள் கிரகங்கள் வாழ்க்கை பற்றி சொல்லணும்னா இப்போ வந்து ஜாதி மதம் அதைவச்சி பிறந்ததேதி அதெல்லாம் வச்சு செய்கிறதுக்கு தான் ஜாய் இந்த கிரகங்களும்னு சொல்லுவாங்கள்